இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பம் வந்து நிறைய முன்னேறியிருக்கு ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னால் நம்மளோடய மூத்த குடிமகன்கள் மக்கள் அதாவது அவங்க வந்து பழங்காலத்துலருந்து புது விஷயங்களை வந்து எடுத்துக்கிறதில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப் போனால் வந்து இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னால் இப்போது என்னோடய பாட்டி அவர்களுக்கு வந்து ஆபரேட் பண்ண தெரியாது ஸோ அவர்களுக்கு வந்து சின்ன ஒரு ஒரு நம்பர் பேட் வச்ச ஃபோன் தான் கொடுக்க முடியும் ஆனால் அதுலையுமே என்ன நம்ம தப்பு பண்ணுறாங்கன்னா இந்த தொழில்நுட்ப துறையில் அந்த நம்பர் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியணும் ஏன்னால் ஒரு எண்பது வயதோ இல்லை எழுபது வயது ஆளுக்கோ அந்த நம்பர்கள் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சால் தான் அவர்களால அந்த நம்பரையே டயல் பண்ண முடியும் அப்போ அந்த நம்பரோடய கீபேடு வந்து பெரிய சைஸ்லையும் அவங்க கண்ணுக்கு தெரியுற அளவுக்கு பெரிசாருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து எல்லோருக்குமே பயன்படுகிற மாதிரி இருக்கணும் அப்போது வெறும் சின்னவங்க ஒரு ஒரு யூத் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஒரு டெக்னாலஜி யூஸ் ஆகணும் அப்படின்றது கிடையாது ஸோ இப்போ ஒரு ஒரு எண்பது வயது ஆளுமே ஒரு ஒரு மக்களுமே வந்து அதை பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால் இன்னும் கொஞ்சம் வசதியாகருக்கும் இதிய யோசிச்சு அவங்க செஞ்சாலும் நல்லாயிருக்கும்